பூ வேணுங்க என்னென்ன பூ இருக்குது மல்லிகை பூ வேணும் முழம் எவ்வளோ முழம் முப்பது ருபாயா என்னங்க மே மாதம் சீசன் தானே இருபது ருபாய்க்கு கொடுக்கலாம்ல என்னமா டெய்லியும் வாங்க என்னமா டெய்லி உங்கள் கடையில் தான் நான் வாங்குகிறேன் கொஞ்சம் குறச்சிக்கோங்களேன் நான் நாலு முழம் வாங்குகிறேன் இருபது ருபானு போட்டு கொடுங்கம்மா சரி நான் வாங்கிக்கிறேன் போட்டு கொடுங்க இருபத்தஞ்சு ருபானே ஆ சரிங்க கொடுங்க ஆ சரிங்கம்மா